கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாயத்தொழிலை மேம்படுத்த ஒரே வழி எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நூறு நாள் வேலை செய்கிறவங்கள வச்சே விவசாயத்தொழிலை வேலை செய்ய விடலாம் நிறைய ஊர்ல ஏரியலாம் சுத்தம் பண்ணுறோம் வாரிகளை சுத்தம்பண்ணுறோம் நிறைய வேலை செய்யறதில்லை அப்படில்லாம் அப்படியெல்லாம் வேலை செய்யாமல் இருந்து அவங்க காசு வாங்குறாங்களோன்னு கவர்மெண்ட் வீண் செலவு பண்ணுதோன்னு தோணுது அப்படி இல்லாமல் அந்த வேலைக்கு போகிறதுனால கூட விவசாயிகளோட கூலி ஜாஸ்தி கொடுத்தா இங்கே வருவாங்கன்னு விவசாயிகள் அதிகமாக கூலி கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் விவசாயிகள் இருக்காங்கள் இதெல்லாம் இருக்க கூடாது வேணா அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க அவங்க கொடுக்குற சம்பளம் கொடுத்தாலும் விவசாயிகள் கொடுக்க வேண்டியதில் பாதி சம்பளமாவது கொடுங்கன்னு சொல்லி அதையாவது வாங்கி கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மெயினாக சொல்லப்போனால் இதுதான் பெஸ்ட் வழின்னு எனக்கு தோணுது விவசாயத்தையும் முன்னேற செஞ்ச மாதிரி இருக்கும் விவசாயிகளை நம்ம பாதுகாத்த மாதிரியும் இருக்கும் விவசாயத்தை பின்பற்றலாம் அதை விட்டு ஒழிக்க முடியாத அளவுக்கு யாரும் வெளியேறாத அளவுக்கு உடல் உழைப்பு அதை முன்வச்சு சம்பாதிச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கிராமப்புறங்கள்ல உள்ள ஜனங்களை கொண்டு வரணும் இது தான் எனக்கு தெரிஞ்ச சிறப்பானதாக எனக்கு தோணுது